அதாவது சாப்பாட்டில் வந்து அசைவ உணவு ரொம்ப பிடிக்கும் பிராய்லர் சிக்கன் விரும்பி சாப்பிடுவோம் அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் சம்சா ஒய்ஃப் செய்கிறத விட நான் செஞ்சால் தான் என் ஒய்ஃபு என்னோட குழந்தைக எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக எல்லாேரும் செய்கிற மாதிரி தான் செய்வோம் இருந்தாலும் எனக்கு தோணுகிற சின்னச் சின்ன ஐடியாக்களை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்குற மாதிரி புதுப் புது முயற்சிகளை செஞ்சு பார்ப்பேன் அதை நானே சாப்பிட்டும் பார்ப்பேன் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாேருக்கும் கொடுப்பேன் அவங்குளுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சுதுனா நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலேயும் கூட அவங்கள குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்குளும் சாப்பிடுவோம் நாங்களும் சாப்பிடுவோம் இது வந்து குடும்பத்தில் வந்து ஆண் பெண் அப்படிங்குற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாேருமே எல்லா வேலைகளையுமே வந்து பகிர்ந்து அவங் செஞ்சு ஒரு சந்தோஷமாக எல்லாேருமே வந்து அந்த ஒரு உணர்வை வந்து புரிதல் மூலயமா பகிர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நல்லவிதமாக அனுபவிக்கலாம் அப்படிங்குற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து நான் இப்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை செய்கிறோம் அப்படிங்குற சூழ்நிலையில் அவங்களுக்கு லேடிஸ் அவங்க நம்ம ஜென்ஸ் அவங்க லேடிஸ் அப்படிங்குற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்மளுக்கும் வேண்டிய அனைத்து ஹெல் உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கேட்கறத நம்மளுக்கு பிடிக்கிறத பார்த்து பார்த்து தெரிஞ்சு வெச்சுட்டு செய் செஞ்சு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம குடும்பத்தை நம்ம வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்பாக நல்லவிதமாக கொண்டு போய்விட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்குளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க அவங்குளுக்கு அவங்க கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன்லேயோ அல்லது ரெண்டு பேருமே ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையோ நம்ம ஆளுக்கு ஆள் வந்து நம்ம அவங்குளுக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அவங்குளுக்கு பிடிச்ச உணவை நாமளே சமைச்சி நம்ம கையால் அவங்குளுக்கு பரிமாறி அவங்க அவங்கள வந்து ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு ஒரு இது கொடுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இ ஆளுக்கு ஆள் வந்து ஒரு புரிதலோடு நம்ம ஒரு ஒரு முயற்சி செஞ்சு நம்ம குடும்பத்தில் நல்லவிதமாக இந்த மாதிரி ஒரு ஆணாக இதுதான் வேலை பெண்ணாக இதுதான் வேலை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா வேலையும் ஆளுக்கு ஆள் அட்ஜஸ்மெண்ட் பண்ணி ஒரு புரிதலோடு ஒரு நல்லா முயற்சியாக செஞ்சோம்னால் ஏ எந்தவொரு குடும்பத்துலேயும் எந்தவிதமான பிரச்சினைகளும் வராது